அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூறு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அற்நூத்தி இருபத்தி ஆறு மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூறு